வண்டியைப் பற்றி சொல்லணுன்னால் பொதுவாக ஆம்பள பசங்களுக்கு வண்டிங்கிறது ஒரு விருப்பமான ஒரு வாகனம் தான் சொல்லணும் வண்டியை பராமரிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பள பசங்கள் எப்பயுமே வண்டியை வச்சு ஓட்டிக்கிட்டு பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கத்துல ஒரு மிக்க மகிழ்ச்சியாக நினைப்பாங்க அதுலேயும் குறிப்பாக என்னோடய வண்டியை ப வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்பயும் வாரத்தில் ஒரு முறையாவது அதை வந்து ரா பாஸ் க்ளீன் பண்ணுறது அதை வந்து நம்ம சுத்தம் செய்கிறது தண்ணி ஊற்றி கழுவறது அந்த மாதிரி பண்ணிட்டுவேன் அப்புறமேட்டு கரெக்டாக கிலோ ம கரெக்டாக எவ்வளோ தூரம் ஓட்டி இருக்கேன் அதை பார்த்து வந்து வண்டியில் என்னென்ன பொருளெலாம் மாற்றணுமோ அதெல்லாமே மாற்றிருவேன் அதே மாதிரி வண்டியை வந்து பொதுவாக பாங்காக ஒருத்தரே ஓட்டுற மாதிரி வைச்சுக்கணும் அதிகம் பேர் கிட்டே கொடுக்க மாட்டேன் வண்டியை நம்ம எந்தளவுக்கு பண்ணுவேன் பாதுகாப்பாக வைக்கிறமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு ரொம்ப நாள் நம்மளுக்கு நீடித்து ஒழைக்கும் அதே மாதிரி அந்த காற்றெல்லாம் வந்து நான் நான் ட காற்றெலாம் வந்து நான் பெட்ரோல் போடும் போதே நான் வந்து அதெல்லாம் செக் பண்ணிக்குவேன் வண்டியை வந்து நான் கடையில் வந்து எந்த பொருள் பார் பழுதடைந்தாலும் அந்த பொருளை வந்து நான் வந்து சீக்கிரமாகவே அதை வந்து சரி செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைப்பேன் என் வண்டியை பொறுத்த வரைக்கும் என் வண்டியை வந்து வண்டி மாதிரியே நினைக்க மாட்டேன் என்னோடய கூட வாழ் கூட பயணம் செய்யக்கூடிய ஒரு மனிதராகத் தான் நினைப்பேன் அது மட்டும் இல்லாமல் நான் ரொம்ப தூரம் பயணம் பயணங்கிறதே எனக்கு ரொம்பப் பிடிக்கும் அதுவும் வண்டியில் பயணம் செய்யணுன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த பைக்கை வச்சு நம்ம வந்துட்டு பயணம் செய்யும் போது எனக்கு சோர்வுங்கிறதே தோணாது அதே மாதிரி எப்படி நம்ம பாதுகாப்பாக போகணும் வண்டியை வந்து பாதுகாப்பாக ஓட்டணும் அதுவும் வந்து நான் போக்குவரத்து நடைமுறைகள் எல்லாமே நம்ம கடைபிடிப்பேன் அது மட்டும் இல்லாமல் காவலர்கள் சொல்கிற மாதிரி நம்மளுக்கு தலைக்கவசம் அந்த தலைக்கவசம் உயிர்க்கவசம்னு சொல்லுவாங்க அந்த தலைக்கவசமெலாம் நான் போட்டுகிட்டு தான் வண்டியவே பொதுவாக நான் பயணம் செய்வேன் தலைக்கவசம் இல்லாமல் நான் இந்த வண்டியை ஒட்டவே மாட்டேன் எப்பயுமே தலைக்கவசம் போட்டு தான் வண்டியை ஓட்டுவேன் அதே மாதிரி எனக்கு என் வண்டியில் ரெண்டு பக்கம் கண்ணாடியும் இருக்கும் அந்த கண்ணாடியை பார்த்துக்கிட்டே பின்னாடி வந்து எந்த வண்டி வருது வளையும் போது வண்டி ஏதாவது வருதா பின்னாடி ஏதாவது வராங்களா அப்படின்னு சொல்லி அந்த கண்ணாடியை வந்து பார்க்கறதுக்கே எனக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் வண்டியை ஓட்டும் போதும் வந்து பார்த்தீங்கன்னா அதிக கிலோமீட்ரு போகிற மாதிரியோ இல்லை அதிகம் வந்து இதை பயணம் செஞ்சாலும் எனக்கு வந்து எந்த சோர்வும் அடையாது ஏன்னால் வண்டியில் வந்து நாங்கள் பயணம் செய்கிறது ரொம்ப மிக்க மகிழ்ச்சியாவும் மகிழ்ச்சியாவும் இருக்கும் இதைப் பற்றி சொல்லணுன்னா நான் நிறையா சொல்லிகிட்டே போகலாம் ஏன்னால் நம்மளுக்கு வ நான் வந்து தினமும் வண்டியில் தான் வந்து நம்ம என்னோடய பயணமே இருக்கும் அது வந்து நிறைய இதைப் பற்றி சொல்லப் பா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இன்னும் நிறையா சொல்கிறதுக்கு நிறையா இருக்குது வண்டியைப் பற்றி சொல்கிறதுக்கு என் வண்டி பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நல்ல முறையில் தான் எனது வண்டியே இருக்கும் அதை நான் வந்து சுத்தம் செய்கிறதும் வந்து பாங்காக வந்து முறையாக சுத்தம் செய்வேன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து காற்று நிரப்பறது அதே மாதிரி பொருட்களை வாங்கிட்டு வர்றத்துக்கு உதவியாக இருக்கும் அதிக தூரம் பயணம் செஞ்சோன்னால் அந்த பயணம் வந்து எனக்கு சோர்வடையுங்குது ஒரு நான் நினச்சிக் கூட பார்க்க மாட்டேன் அந்த வண்டியை வச்சுக்கிட்டு நான் வந் நான் வந் நான் வந்து என் ஃபெ ஃப் என் நண்பர்களையோ அதே எங்கள் பெற்றோர்களையோ கோயிலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறதுக்கு எனக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் ஸோ வண்டியில் நான் பயணம் செய்கிறது வந்து ரொம்ப மிக்க மகிழ்ச்சிய தான் அடைவேன் ஏன்னால் வண்டியெலாம் வாங்கும் போது நம்மளோட சொந்த வண்டியை வைச்சுக்கிட்டு நம்ம ஒரு இடத்துக்கு போகும் போது அது நம்மளுக்கு பெருமையும் சேர்க்கும் பரவாயில்ல இந்த தம்பி வண்டி வெச்சுருக்கான் அப்படின்னு சொல்லி காமிக்கும் ஸோ உன உறவினர்கள் மத்தியிலேயும் நம்மளுக்கு ஒரு ஒ ஒரு பெருமிதத்தை வாங்கிக் கொடுக்கும் அதனால் இப்போ வண்டி ச பயணங்கிறது நான் எப்பயுமே மிக்க மகிழ்ச்சியா தான் நினைப்பேன்